எங்கள் பகுதியில் உள்ள இளைஞர்கள் வேலைக்கு செல்லும் இடம் பிரபலமானது பெங்களூர் திருப்பூர் கோயம்பத்தூர் ஒசூர் பாண்டிச்சேரி அங்கு அவர்கள் செய்யும் தொழில் பெங்களூர் செல்பவர்கள் கல் உடைக்கும் கல் தச்சர்கள் அதே போல வந்து ஐடி பார்க் மற்றும் பழைய பேப்பர் பொறுக்குபவர் அதை வந்து மறு சுழற்சிக்கு பயன்படுத்துகிறார்கள் அதே போல் ஒசூரில் இருப்பவர்கள் தொழில் ரீதியாக வாகன பழுதுபார்ப்பு வாகன தயாரிப்பு போன்ற பணியில் ஈடுபடுகிறார்கள் கோயம்புத்தூர் செல்பவர்கள் எலெக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட மின் பாதை அமைப்பது மின் ஒயர் செய்யும் தொழிற்சாலையில் பணிபுரிகிறார்கள் இப்போது திருப்பூரில் இருப்பவர்கள் ஆடைகள் தயாரிப்பதில் பெயர் பெற்றவர்கள் அங்கு செல்கிறார்கள் அங்கு அந்த பணியை செய்கிறார்கள் அதேபோல் பாண்டிச்சேரியில் செல்பவர்கள் மரம் ஏறும் தொழிலை செய்து கள் இறக்கி ம மது கடைக்கு விற்பனை செய்து அவர்களும் அந்த வருவாய் ஈட்டி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டு அவர்கள் குடும்பத்தை பேணி காக்கிறார்கள் நீங்க